ம் சொல்லுங்க சார் ஓகே எங்கே போகணும் சேரிங்க சார் நீங்கள் எங்கே இருந்துட்டு கால் பண்ணுறிங்க ஆ சொல்லுங்க சார் என்னைக்கு சார் ப்ளான் பண்ணிருக்கிங்க ஓகே எவ்வளோ பேர் போகலான்ட்டு ப்ளான் பண்ணிருக்கிங்க ஓகே ஆ ஓகே சார் இப்போ நீங்கள் பத்து சொன்னிங்களா பத்தா பதினஞ்சா பதினஞ்சி பேர் ஒரு வேன் இல்லைனா டெம்போ ட்ராவலர் எடுத்துக்கலாம் மார்னிங் எத்தனை மணிக்கு சார் நீங்கள் கிளம்புற மாதிரி இருக்கும் எட்டு மணிக்கு கிளம்புனீங்கனா உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா அங்கே போய் ரீச்சாகிறத்துக்கு அப்படியே ஒரு பன்னெண்டாகிடாது நீங்கள் இயர்லியராக இல்லை இல்லை சார் நீங்கள் இயர்லியராக கிளம்புனீங்கனா தான் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஸ்ரீரங்கம் டெம்பிளுக்கு போய்ட்டு அதுக்கப்பறம் கூட கல்லணை டேம் வரும் போது பார்த்துட்டு வந்துடலாம் ஆ ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் ஓகே சார் ஒரு ஃபைவ் தேட்டிக்கெல்லாம் ரெடியாக இருங்கள் ஆ ஆ ஆமாம் சார் அப்போ தான் ம் ஓகே ஆ பண்ணிடலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் டோட்டலா ஃபேர் கால்குலேட் பண்ணிங்கனா ஒரு ஃபைவ் தவுசண்ட் கிட்டே வரும் சார் அன்னைக்கி பர் டே ஓட சார்ஜு தான் எடுத்துப்போம் அதனால் சரி ஓகே சார் ஓகே ஒரு ஃபோர் தவுசண்ட் வேணுனா போட்டுக்கலாம் சார் ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இருக்காது நீங்கள் சேஃபாக போய்ட்டு சேஃபாக ஆமாம் சார் இதான் என் ஜிபே நம்பரு ஒரு தவுசண்ட் ரூபீஸ் வேணுனா முன்னாடி பே பண்ணுற மாதிரி இருக்கும் ம் ஆ ம் ம் ம் ஓகே சார் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிடுங்க அட்ரஸ்ஸை ஓகே சார் ம் தேங்க்யூ